ஹலோ ரவி டாக்சியாங்க நான் புக் பண்ணுறதுக்கு கால் பண்ணியிருக்கேன் நாளைக்கு விடியக்காத்தாலை ஒரு மணிக்கு கால் டாக்சி வேணும் வர முடியுமா ஆமாம்ங்க விருத்தாச்சலம் போவனும் அது ஒரும ஒன்றை மணிக்கு ட்ரெயின்னு ஆனால் நம்ம ஒரு மணிக்கு நம்ம வீட்லருந்து கிளம்புனாதான் அங்கே கரெக்டாக போய் லக்கேஜ்லாம் எடுத்து வைக்கணும் லக்கேஜ்ஜும் நிறையா இருக்கு நாலு பேர் வரோம் நீங்கள் அவைலபிளாக சொன்னிங்கன்னா நீங்களே நாளைக்கு ஒரு மணிக்கு வந்து எங்களை பிக்கப் பண்ணிவிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ராப் பண்ணிவிடுங்க ஆ நீங்கள் சொல்கிறது தான் இது முன்னாடி கேஷ் பே பண்ணனுமா இல்லை நீங்கள் எங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு அப்புறம் கேஷ் பே பண்ணால் போதுமா ஓ ஓகே ஓகே ட்ராப் பண்ணதுக்கு அப்புறமே கேஷ் பே பண்ணிக்கிறீங்களா வாங்கிக்கிறீங்களா சரி ஓகே ஓகே எனக்கும் அது ரொம்ப ஈசியாக இருக்கும் ஆ ஓகேங்க ஆ ஒரு மணிக்கு கரெக்டாக நீங்கள் வாங்க நான் அட்ரஸ் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க முல்லைத்தெரு திருவிக நகர் ஆ கடலூர் ஆமாம்ங்க நோட் பண்ணிக்கோங்க நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு காலையில் ஒரு பன்னெண்டு பண்னெண்டே முக்காக்கலாம் கால் பண்ணறேன் கொஞ்சம் ரெடியாக இருங்க கரெக்டாக இருக்கும் அங்கே ஒன்னேகாலுக்கெல்லாம் போயிட்லாம் அங்கேருந்து நாங்கள் லக்கேஜ் எடுத்து ட்ரெயினில் உட்காறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஆமாம்ங்க அதுக்கப்புறம் நைட்டே நாங்கள் வந்துருவோம் நான் வேணா உங்களுக்கு கால் பண்ணுறேன் ஒரு ஸ்டேஷன் முன்னாடியே நீங்கள் வந்து திருப்பி எங்களை பிக்அப் பண்ணிவிட்டு வீட்டுல ட்ராப் பண்ணிவிடுங்க கரெக்டாக இருக்கும் நான் உங்கள் நம்பர் நானும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் நைட் உங்களுக்கு அது எட்டு எட்டற கெல்லாம் நான் கால் பண்ணுறேன் அப்போ கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்டேஷன் முன்னாடியே கால் பண்ணுறேங்க சரி ஓகேங்க நாளைக்கு ஒரு மணிக்கு வந்துருங்க கரெக்டாக இருக்கும் ஆ தேங்க்ஸுங்க எதுவாக இருந்தாலும் கால் பண்ணிவிடுங்க ஆ தேங்க் யூ சார் தேங்க் யூ